இப்போ ரூமில் சமைக்கும்மோது பார்த்தா எல்லாம் சமையல் செய்றதில் சிக்கன் நல்லா பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க சரி பசங்க சரி சரி ஆசையாக கேட்குறாங்களேன் சரி சிக்கன் செஞ்சிடுவோம் நல்லா கலர்ஃபுல்லாக செய்கிறேன்னு சொல்லி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா புதினா கிதினாலாம் போட்டு கொத்தமல்லிலாம் போட்டு கிரீன் கலர் நல்லா வெசசி செஞ்சேன் நல்லா வாசனையாக இருக்குதேனு நல்லா வச்சி ஒரு பையன் வச்சி வெளுவெளுன்னு வெளுத்து கட்டினான் ஒன்றும் இல்லை ஆசைக்கு நாலு கறி நல்லா சேர்த்து சாப்பிட்டு ரெண்டு நாளாக கொஞ்சம் எழல அவ்வளோ தான் கொஞ்சம் வே சோலி முடிஞ்சிச்சி கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்தான் லீவ் கம்பெனியில் போட்டு